இந்த விளம்பரன்னு பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை பற்றியே பேசுவோம் அது இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சாப்பாடு விவசாயி நல்லா இருந்தால் மட்டுமே விவசாயம் நல்லாயிருக்கும் அது வந்து மக்களுக்கு வந்து புரியுது ஆனால் அதை பயன்படுத்திக்க தெரியல சாப்பாடெலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றமாதிரி எல்லாமே தெரியுது ஆனால் அது எப்படி பயன்படுத்தணுன்னு தெரியமாட்டேங்குது விவசாயியை மதிக்கமாட்டேன்கிறாங்க அதை வந்து எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும் நீங்கள் பீசா பர்கர் அந்தமாதிரி நிறைய வரலாம் ஆனால் சாப்பாடுங்கறது நம்ம வி விவசாயம் பண்ணால் மட்டுமே வரும் விவசாயங்கிறது அவ்வளோ சாதாரணமாக கிடையாது அது நெல்லை விதச்சி அதை பயிராக்கி அதை பாதுகாப்பாக கொண்டு வந்து அதை அறுவடை செஞ்சு அதை நெல்லை உதுத்தி திரும்ப அதை அரிசியாக்கி சாப்பாடாக கொண்டுட்டு வரணுங்கறது ரொம்ப பெரிய விஷயம் அது விவசாயிகள் வந்து நம்ம கொடுக்கவேண்டிய மரியாதை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அது மக்களுக்கு புரிய மாட்டேங்கிது சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கு காசு கொடுத்தா எல்லாம் வந்துடும் அப்படிங்குற மாதிரி நினப்பு ஆனால் இங்கே விவசாயி சேற்றில் காலை வச்சால்தான் அங்கே சாப்பாடே கிடைக்குங்கிறது சில பேத்துக்கு புரியமாட்டேங்கிது அது ஒரு காலக்கட்டத்தில் அவங்களுக்கே புரியும் ஆனால் அப்போ விவசாயம் இருக்குமாங்கிறதுதான் சந்தேகமாக இருக்குது அப்படிங்கற பட்சத்தில் வந்து நம்ம வந்து விவசாயியை மதிக்கணும் விவ விவசாயம் பண்றவங்களை ஊக்கப்படுத்தணும் ஊக்கப்படுத்தினால் மட்டுமே நமக்கு சாப்பாடு பஞ்சம் வராது இப்போவும் பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளம் அங்கே வந்து உத்திரப் பிரதேசம் கோதுமை இந்தமாதிரி நிறைய வாங்குறாங்க இதுமாதிரி கடன்தான் வாங்கணும் நம்ம விவசாயம் அழிஞ்சிருச்சின்னால் நம்ம வெளியிலேருந்துதான் கடன் வாங்கணும் அப்படி கடன் வாங்கி பண்றதில் வந்து எந்த ஒரு புண்ணியமும் கிடையாது அப்படி அங்கே காசு கொடுத்து வாங்குறதை நம்ம தமிழ்நாட்டில் நம்ம விவசாயர்கள் கொடுத்து அவங்களை மதித்து அவங்களை ஊக்கப்படுத்தினாவே நமக்கு அரிசி கிடைக்கும் நமக்கு தேவையான அரிசி நாமளே உற்பத்தி பண்ணிக்கலாம் அதனால விவசாயியை மதிக்கணுன்னு